இப்போ திருமணம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்த நாள் விழா எதுவாக இருக்கட்டும் எல்லா நம்மளோடய வீட்டுத் தேவைகளுக்கும் எல்லோருமே ரிலேட்டிவ் லாங் டிஸ்டன்ஸு ரிலேட்டிவ்வும் சரி தூரத்து சொந்தமாக இருந்தாலும் நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் எல்லோருமே வீட்டுக்கு வருவாங்க இப்போ திரும் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம திருமண மண்டபத்தில் வச்சா அங்கே வந்து தண்ணீர் வந்து ரொம்ப தேவையான விஷயம் எல்லோருக்கும் காஃபி கொடுக்கறதா இருக்கட்டும் ஜூஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் ஃபுட்டு சமைக்கிறதாக இருக்கட்டும் அங்கே இருக்கறவங்க அங்கேயே தங்கி எல்லாருக்கூடயும் இருக்கிறவங்களுக்கு குளிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு எல்லாமே செய்கிறது வரைக்கும் தண்ணி வந்து அந்த ஓனர்கிட்ட பேசி மோட்ரு போட வச்சு ஃபுல் சார்ஜும் நம்ம தான் எடுத்துக்கிறா மாரிருக்கும் அப்புறம் வந்து எல்லோருக்கும் குடிக்கிறதுக்கு கடையிலேந்து வாட்ரு பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சிப்பாங்க வர ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் உறவு முறைக்கும் நம்ம தண்ணி சாப்புடுறப்ப கேட்கறப்ப எல்லோருக்கும் டீ கொடுக்கறப்ப எல்லாமே அங்கே ஃபுல்லாக அமௌண்ட் போட்டு தண்ணி வாங்கி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இந்த வீட்டில் நம்ம செய்யும் போது ஒரு சில சில இப்போ வாடகை வீட்டில் இப்படிலாம் இருக்கிறா மாதிரி இருந்தால் தண்ணி வேணுங்கும் தேவைப்படும் போது தண்ணி சொல்லி மோட்ரு போட்டு தண்ணிப் பிடிச்சு வச்சிருக்கா மாதிரி இருக்கும் காசு கொடுத்து தண்ணி கேன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறா மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு ப நிறைய பாத்திரங்களில் பெரிய பெரிய பாத்திரங்களை அவங்களே ஸ்டாக் பிடிச்சு வச்சிப்பாங்க நம்ம வந்து ஒரு மளிகைப் பொருளோ இல்லை வீட்டு சமையல் பொருளோ ஏதாக இருந்தாலும் வாய்ங்க்கலாம் ஆனால் தண்ணியெல்லாம் வந்து கடன் வாங்க முடியாது யாரும் நமக்கு அதை கடனாகவும் தர்ற மாட்டாங்க இந்தாங்க வச்சுக்கோன்னு ஏன்னா அவங்க தேவையை தான் பார்த்துப்பாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம இது கிராமங்களாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் தண்ணி வந்து பஞ்சாயத்தில் கிராமம் சைடிலலாம் பஞ்சாயத்தில் கேட்டு ஒரு நாள் தண்ணியை அவங்க வந்து திறந்து விட சொல்லுவாங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் அங்கங்கே ஏ பாத்திரங்கள்லாம் கடன் வாங்கி பெரிய பெரிய ஜாமான்ல பிடிச்சு வச்சுப்பாங்க ஏனால் அங்கே நெருங்கிய உறவு முறைகள்லாம் இரண்டு நாள் மூன்று நாள் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு தண்ணி தேவை குளிக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து சாப்புடறதுலேந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுலேருந்து அவங்க மூணு வேளை சாப்பிட்றது மூணு வேளை தண்ணி தேவைப்படும் பாத்திரம் கழுவுகிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தேவைங்கிறது அடிப்படையான ஒன்று அது வந்து அதிகமாக சேகரித்து வச்சுப்பாங்க முதல்ல எடுத்தத்துக்கு அந்த பாத்திரங்கள்லாம் பிடிச்சு சேமித்து வச்சுப்பாங்க அப்போயும் தண்ணி பத்தலைங்கும் போது அந்த கிராமத்து பஞ்சாயத்தில் பேசி தண்ணி போட்டு விட சொல்லுவாங்க ஸோ தண்ணி இப்படி கிராம சைடிலெல்லாம் எடுத்துப்பாங்க சிட்டி சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டு ஓனர்கிட்டலாம் சொல்லி தண்ணி போட்டு விட சொல்லி அந்த மாதிரி தண்ணி சேகரித்து வச்சுப்பாங்க அதிகமாக கடைகள்லேயும் தண்ணிக் கேனு வாட்ரு பாட்டில் இதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க ஸோ திருமணத்தின் போது தண்ணி தேவையை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அதை தண்ணி மெயின்டென் பண்ணுறது அவங்களோட சமையல்காரங்களுக்கு வீட்டில் இருக்கறவங்களுக்கு தண்ணி மெயின் பார்த்துக்கறதுலாம் கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் தான் அது வந்து பக்குவமாக செ யாருக்கும் கொறை இல்லாமல் செஞ்சு முடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான்